உண்மை சம்பவங்கள் வெச்சு வரலாறு பற்றி எழுதினா ரொம்ப பிடிக்கும் எனக்கு வரலாறு முக்கியம் தெரிஞ்சுக்கிணும் மற்றபடி குற்ற சம்பவங்களை வச்சு புக்கு வருது புத்தகம் வருது அதையும் படிக்கலாம் இருந்தாலும் வரலாறு படிக்கிறது பிடிக்கும் எனக்கு சுவாரஸ்யமாக இருக்கிறது வரலாறு அதுக்கப்புறம் வேறு என்ன என்ன புத்த குற்ற சம்பவங்கள் தான் அடிக்கடி பண்ணுறாங்க அப்புறம் வேறு பற்றி தெரியிலை எனக்கு உண்மை சம்பவங்கள்னால் வரலாறுதான்